பனி காலத்தில் வந்து ஒரு செடி வச்சா அந்த செடிக்கு தண்ணி ஊற்ற தேவைல்லைங்க அந்த செடியே வளர்ந்துரும் ஆனால் வெயில் காலத்தில் வந்து அந்த செடி வச்சா நம்ம தண்ணி ஊற்றி அந்த செடியை வளர்க்கணும் அந்த செடியை வளர்த்தா அந்த செடியில் காய் வரும் அந்த காயை உறிச்சு நம்ப வீட்டில் சாப்பாட்டுக்கு சமையல் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தனுப்பலாங்க கொடுத்தனுப்பிட்டு நம்ப வீட்டில் இருக்குள்ளே பரவாயில்ல இந்த செடியில் இவ்வளோ காய் வருது இன்னும் ரெண்டு செடி வளரக்கலாம் அப்படின் சொல்லி இன்னும் ரெண்டு செடி சேர்த்தி வளர்ப்போம் வளர்க்கக்குள்ள வந்து பரவா இல்லையே காய் மார்க்கெட்டில் அதிகமாக காசு போட்டு நாம் வாங்கறதோட நம்ப வீட்டில் வளர்க்கற செடி நம்ப வளர்த்துக்கணும் அப்படின் சொல்லி நாங்கள் வளர்த்து வச்சிக்குவோங்க அந்த செடியை வளர்த்தி வச்சிக்கிட்டு ரோஜா பூச்செடி வேணும்னா எந்த ரோஸ்ஸு அழகா இருக்குதோ அந்த செடியை வாங்கி நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி அழகா வச்சி அந்த செடி யூஸ் பண்ணுவங்க பண்ணக்குள்ளே ஒருத்தர் கேட்டால் அந்த பூ நம்ப வீட்டுக்கிட்ட செடி இருக்குதுன்னு கேட்கறாங்க அவங்க விட்டுக்கிட்ட இல்லை நம்மளை கேட்கறாங்கன்னு கேட்கறவிங்களுக்கும் கொடுப்போங்க அவங்களுக்கு தேவைப்படாதப்ப எங்கள் பாப்பா நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவிங்க யூஸ் பண்ணி வச்சுக்குவோங்க சாமிக்கும் வச்சுக்கிவோங்க அதனால எனக்கு செடின்னா ரொம்ப பூச்செடின்னா எனக்கு ரொம்ப விருப்பம்ங்க ரொம்ப பிடிக்கும் எல்லா பூச்செடியுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா எங்கள் பொண்ணு இருக்குது பக்கத்து வீட்டில் இருக்குதுங்க பொண்ணு எனக்கு குலந்தைகன்னா எல்லாம் பிடிக்கிறமாரி எனக்கு எல்லா கலர் பூச்செடியுமே ரொம்ப பிடிக்குங்க